ஹலோ ஃபாஸ்ட்ட்ராக் சார் சொல்லுங்கள் சார் சரிங்க சார் சார் எங்கேருந்து எங்கே போகணும் சார் சரிங்க சார் எத்தனை மணிக்கு சார் போகணும்

சரிங்க சார் ஓகே சார் போயிடலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நான் ஒரு எட்டு மணிக்குன்னால் நான் ஒரு ஏழரை மணிக்கே வந்துடறேங்க ஆ ஆமாம் சார் அங்கேயே போயிடலாம் சார் சார் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓ ஆமாம் சார் சார் இங்கேயிருந்து காந்தி பார்க்கு வந்து அறுபது கிலோமீட்டர் வரும் சார் ஆ போயிட்டு அப் அண்ட் டௌன் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கிலோமீட்டர் வரும் நம்ம கிலோமீட்டர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா சார்ஜு பண்ணுறோம் சார் ஏசி போட்டோம்னால் பன்னென்டுரூவா வரும் ஆமாம் சார் உங்களுக்கே தெரியும் சார் இப்போ டீசல் விலையெல்லாம் ரொம்ப ஏறி போச்சுங்க அதுல்லாமல் போற வரதுக்கும் வரதுக்கும் டோல் வேறு இருக்குது சார் அதில் அதனால நம்ம அது போடணும் சார் நீங்கள் இப் இப்போ நான் அப்படிங்களா சார் ஆ சரிங்க சார் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பெரிய வண்டியாக எடுத்துக்குவோம் சார் எக்செல் சிக்ஸ் ஃபோரும் நம்மகிட்ட இருக்குது சார் ஆ ஸ்விஃப்ட்டும் இருக்குது சார் ஸ்விஃப்ட்டு டிஸையர் எடுத்துக்கலாம் சார் ஆ ஸ்விஃப்ட் டிஸையர் ஆ சரி சார் நீங்கள் இப்போ பத்து ரூவா கொடுத்துட்டுனீங்கன்னா டிரைவர் பேட்டா தனியாக தர தேவையில்ல சார் இப்போ இப்போ நீங்கள் எட்ரூபான்னீங்கன்னா அப்போ டிரைவர் பேட்டா டோல்லெலாம் நீங்களே கொஞ்சம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் சார் ஆமாம் சார் அப்புறம் பார்க்கிங் சார்ஜஸ்ஸு இல்லை சார் இப்போ இந்த கம்பெனியில் நம்ம அந்த மாதிரி எதுவும் ப்ரொவிஷன்ஸு இல்லைங்க சார் இதில் நம்ம வேறு பிரைவேட்டு காரு இப்போது ஓன் வெஹிக்கிள்னால் அந்த மாதிரி வந்து டீசல் மட்டும் போட்டுவிட்டு போகிற மாதிரி கொடுப்பாங்க நம்ம கமெர்சியலில் அந்த மாதிரி பண்ணுறது இல்லை சார் ஏன்னால் நாங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் செட்டில் பண்ணி ஆகணும் நாங்கள் எவ்வளோ வண்டி ஓட்டிருக்கோம் எவ்வளோ டீசல் போச்சு அப்படிங்கிறத வந்து நாங்கள் அக்கௌண்ட்ஸ் செட்டில் பண்ணணும் சார் ஒவ்வொரு நாளைக்குமே முடித்த ஒடனே அதனாலே நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது சார் ஆமாம் சார் இல்லை சார் நாங்கள் வந்து டீசலே அடிக்கிறது இல்லை ஓனர் வந்து வண்டியில் டீசல் ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க சாய்ந்திரம் போகும் போது டீசல் அவங்க ஃபில் பண்ணிவிட்டு எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் எவ்வளோ டீசல் கன்ஸுயூம் ஆயிருக்குது அப்படிங்கிறத தான் அவங்க பார்த்துட்டு கால்குலேட் பண்ணிக்குவாங்க சார் நாங்கள் கையிலேருந்து காசு போட்டோ இல்லை வந்து டீசல் ஏதும் அடிக்கிறது இல்லை சார் அன்னன்றைக்கு அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்துட்றாங்க சாயந்தரம் போனோடன்னே திருப்பி ரீஃபில் பண்ணிவிட்டு எவ்வளோ லிட்ரு கன்ஸுயூம் ஆகிருக்குங்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க சார் அதனாலே அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸுக்கு நம்ம இதில் சரிங்க சார் பார்த்துக்கலாம் சார் அதில் வெயிட்டிங் சார்ஜுக்குலாம் பத்துரூவா போட்டிங்கன்னால் நாங்கள் வெயிட்டிங் சார்ஜஸ் எதுவும் போட மாட்டோம் சார் ஆமாம் சார் இல்லைன்னா நீங்கள் ஒரு ரவுண்டாக ஒரு ரெண்டாயிர்ரூவா கொடுத்துருங்க சார் நான் போயிட்டு கொண்டாந்து விட்டுட்டு இது பார்த்துக்குறேன் சார் அந்த மாதிரி பண்ணிடலாம் சார் ஆ சரிங்க சார் நான் இப்போ உங்களுக்கு வாட்ஸ் அப் பண்ணி விட்றேன் சார் சரிங்க சார் ப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கற நம்பர்ருக்கு எல்லா இது தகவலையும் அனுப்பி விடறேன் சார் தேங்க்யூ சார் ம் தேங்க்யூ சார்